இப்போ எங்கள் பேச்சு வழக்கத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இப்போ வந்து நம்ம பே நம்ம நம்மளை பற்றி ஒருத்தவங்களுக்கு நல்ல விதமாக தெரியுன்னா நம்ப ப பண்ணுற டெட்ஸ் ட்ரெஸ் சென்ஸு இல்லை நம்ம நடந்துக்கிற விதம் நம்ம பேச்சு இதில் தான் நம்ம நம்மளோடைய கேரக்டர் கேரக்டரை நம்ப ஒவ்வொருத்தரோட கேரக்டரை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் இல்லையா ஆனால் இதில் வந்து அந்த காலத்தில் தான் அந்த காலத்தில் தான் இருந்துச்சே தவர இப்போல்லாம் இல்லை இப்போ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு கணவரோட பெயர சொல்லணுனாலே கண்டிப்பாக வந்து தயங்குவாங்க இல்லையா ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க வாடா போடா வாடா போடா கணவரை வந்து பே பேரை சொல்லி கூப்பிட்றது அந்த மாதிரி செல்லமாக கூப்பிட்றேன் அந்த மாதிரி கூப்பிட்றேன்ட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுக்காம ஒரு மரியாதை இல்லாம தான் நடத்துவாங்க இல்லையா ஆனால் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் ஒரு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள எப்படி வந்து உள்ள ஒரு பண்பாடோட கூப்பிடணும் இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப் வித்தியாசமாகலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எந்த ஒரு மரியாதையும் இல்லை எதுவுமே இல்லாம தான் இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஃப்ரெண் இப்போ ஒரு கணவன் கூட ஒரு கோயிலுக்கு போகறேன் சரி அப்போலாம் என்ன ஒரு கோயிலுக்கு போனா சரி கோயிலுக்கு போகலாம் வாங்க போகலாம் அப்படின்ற ஒரு மரியாதையோட பண்பாடோட தான் நடத்துவாங்களே இப்போல்லாம் ஆனால் அந்த இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை இப்போல்லாம் என்ன ஒரு மரியாதை இல்லாம தான் நடத்துறாங்களே அதிகமாக இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடத்துறது தான் அதிகமாகவே நடந்துகிட்டுருக்கு அதனால வந்து இந்த ச இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மரியாதையோ இல்லை ஒரு பண்பாடான பேச்சோ அது எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பண்பாடான பேச்சு இது எல்லாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இல்லை அதனால நம்ம அதெலாம் வந்து இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு இல்லையா அதனால அதிகமாக இது எல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் தான் ஃபேஸ் பண்ணி இருப்போமே தவர இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்மளால் ஃபேஸ் பண்ணி இருக்க முடியாது